சார் நான் வந்து நீண்ட தூரம் பைக்கிங்கில் போ போகணுன்னா அதாவது ரொம்ப குறைவாக சாப்பிட்டு தான் பைக்கு எடுத்துட்டு நீண்ட தூரம் போவேன் ஏன்னா அதிகம் சாப்பிட்டோனா உடனே தூக்கம் வரும் அதனால் அதாவது கம்மியாக ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டு வண்டியை எடுத்துட்டு போவாங்க அப்பறம் வந்து பயணத்தின் போது வந்து இந்த முதுகு வலி அதெல்லாம் வராதுங்க முதுகு வலி வராது அப்படி சப்போஸ் முதுகு வலி வந்தாலும் கூட நைட்டில் வந்து இந்த யூக்கொளிப்ஸ் தைலம் இருக்குது அது இந்த விக்ஸ் வேப்பரப் அதெல்லாம் தடவி அதை கொஞ்சம் சரி பண்ணிக்குவாங்க இந்த தோள்பட்டை வலி இருந்தாலும் அதே மாதிரி தான் டீ அதாவது வழில டீ சாப்பிடுவோம் எது அதாவது ரொம்ப டையடாக இருந்துச்சின்னால் டீ சாப்பிட்டு அதுக்கு பின்னால தான் பயணம் செய்வேன்